ஆ அண்ணே ஆமாண்ணே க இவங்க க்ராஸிங்கை போட்டுவிட்டு நம்மளை நிற்க வச்சிட்டானுக பெரிய தொல்லையாக கிடக்கு

எ என்னண்ணா பண்ணுறது தெர்லைண்ணே அதுதான் பேசிக்கிட்டிருக்காய்ங்க எதுக்கும் மெதுவாகவே கிளம்பட்டும் இப்போதான் வந்து ஒடிசா ட்ரெயின் வேறு இதுவாகி கிடக்கு அதனால் மெதுவாகவே எப்போ எடுக்கிறானுவோலோ எடுக்கட்டும் அப்புறம் இவங்க பாட்டுல அது கோளாறு இது கோளாறுன்னு நம்ம தலையில எல்லாத்தையும் கட்டிவிட்டானுவோன்னு வைங்க சிக்கலாகி போய்டும் அதுதான் சரி ஆமாம் மதுரை மதுரை அதுக்கப்புறம் அப்டேயே அந்த ரூட்டெல்லாம் வரும் இது ஆ வரும் வரும் இரநூறு கிலோ மீட்ருக்குள்ளே வருண்ணா ஒன்றரை ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணிநேரம் ஆகும் கிளம்புற நேரத்துலேருந்து அப்போ வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு மதுரை தாண்டிருச்சின்னால் ரூட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் க்ராஸிங்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இது இந்த வர்ற ட்ரெயின்னு அங்கேருந்து வர்றது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஜாயிண்ட் ஆகுறதுனால ஜங்க்ஷன் மாதிரி வருது இப்போ திண்டுக்கலும் அடுத்து அப்படியே ஆஹு இது என்னாண்ணா பெரிய தொல்லையாக கிடக்கு இது வேறு இதுவாக க ரொம்ப நேரம் போட்டு வச்சிருக்கானுக நானும் இங்கே உட்காந்துக்கிட்டுதான் இருக்கேன்

அண்ணே எனக்கு தெரிஞ்சு நான் வந்த வரையும் இப்படி ரொம்ப ரேராக தான் ஆயிருக்கு என்னவோ இந்தவாட்டி நம்மளுக்கு சிக்கலாகிட்டு மாட்டிக்கிட்டு நிற்கிறோம்

ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ இப்போ வேறு ட்ரெயின்ல போகிறதுனாலே பயமாக கிடக்கு ம்ஹு ஆ சரிண்ணே சரிண்ணே ஆ சரிங்கண்ணே ஆ ஆ